ஆமாம் தேசியப் பறவைகள் தினம் கொண்டாடுறத பற்றி எனக்கு தெரியும் ஆனால் என்னைக்கு அப்படின்ற தேதி எனக்கு இப்போது ஞாபகம் இல்லை எங்கள் பிள்ளைங்கள் படிக்கிற ஸ்கூலில் வந்து இந்த தேசியப் பறவைகள் தினம் கொண்டாடுவாங்க அன்னைக்கு ஆனால் ப்ரேயரில் வந்து பறவைகளைப் பற்றியான பல தகவல்களை மாணவர்கள் சொல்கிறா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்புறம் பறவைகள் பற்றி பறவைகளின் இருப்பிடங்களைப் பற்றி பறவைகளின் உணவுகளைப் பற்றி இப்போ பறவைகள் குறைஞ்சுட்டு வர்றதைப் பற்றிலாம் வந்து அந்த மார்னிங் ப்ரேயரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்சுக்கு எல்லாேருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் டீச்சர்ஸ்ஸு பிரின்ஸ்பல் அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸேவும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்தமாதிரி தினங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய தினங்கள்தான் ஏன்னால் இப்போ இருக்கற காலகட்டத்தில் இயற்கை சம்பந்தமான பறவைகள் விலங்குகள் மரங்கள் இந்தமாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சுட்டு வர்றதுனால் இது அழிகிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்றத வருஷத்துக்கு ஒரு தடவையாவது திரும்பி பார்க்காட்டினா ரொம்ப வேகமாகவே நாடுகள் எல்லாம் காடுகள் ஆகிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து காடுகள்னால் நிறைய மரங்கள் இருக்கக்கூட காடுகளாக அப்படின்னா கிடையாது ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளியாக ஆகிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து அதனால பறவைகள் அப்படின்றது இப்போ அந்த காலத்தில் நாங்களெல்லாம் சின்னப்பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு குட்டி கு பறவை ஒன்று எங்கள் பாட்டி வீட்டுக் கிட்டே நிறைய வரும் அதுக்கு வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் போடுவாங்க அது வந்து சாப்பிடும் பயப்படாது எங்களெல்லாம் பார்த்து பயப்படாது ஜாலியாகவே சாப்பிட்டு அப்படி போகும் அந்த பறவைகளெல்லாம் ரொம்பக் கிட்டே நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இன்னிக்கி இருக்கற காலகட்டத்தில் அந்த பறகைளை தூரமாகக்கூட பார்க்க முடியலை என்றைக்காவது ஒரு பறவை அப்படி வரும் அது என் பிள்ளைகளை கூப்பிட்டுக்காட்டுவேன் பார்த்தீயா இந்த பறவைய அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இது அழகாக இருக்கே அப்படிம்பாங்க நாங்களெல்லாம் சின்னப்பிள்ளையாக இருக்கும்போது நிறைய வரும்மா இப்போதான் ரேராக வருது அப்படின்னு சொல்லும் போதுதான் நானேக்கூட யோசிக்கிறேன் ஏன் அப்பெல்லாம் நிறைய இருந்தது இப்போ ஏன் ரேராக இருக்குது இதோனுடைய காரணங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது நான் ரொம்ப யோசித்தேன் கூகுளெல்லாம் சர்ச் பண்ணிணேன் ஆனால் எங்கள் பாட்டி ரொம்ப ஈஸியாக ஆமாம் மரமே இல்லை பறவைலாம் எங்கே வாழும் அப்புறம் எங்கே வாழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அந்த ஒரே வார்த்தையில் ஒரு பெரிய கூகுள் ரிசர்ச்ஸே முடிச்சுட்டு போய்விட்டாங்க மரங்கள் இருந்தால்தானே பறவைகளுக்கு இருப்பிடம் மரங்கள் இருந்தால் தானே அதில் வர்ற காய்களும் கனிகளும் மரங்கள் பறவைகளுக்கு உணவாகும் மரங்களே இல்லை இருப்பிடமும் இல்லை உணவும் இல்லைன்ற பட்சத்தில் அந்த பறவைகளெல்லாம் எப்படி வாழும் அப்படின்றத நான் அப்போதான் யோசித்தேன் இதை எல்லாேருமே யோசிக்க வேண்டிய விஷயமாக நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒருமுறையாவது இந்த பறவைகள் தினமெல்லாம் கொண்டாடி அதுக்கான விழிப்புணர்வுகளை மாணவர்கள்கிட்டே கொண்டு வர்றது மூலமாகதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாறும் இந்த பிரச்சினைகள்ல்லாம் தீரும் அப்படின்றதுதான் என் கருத்து